இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நோய் தான் ஜாஸ்தியாகி போய்கிட்டே இருக்குது அதனால் கண்டிப்பாக நோய்க்காக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது அதாவது வந்து இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்காக சின்ன வெங்காயம் டெய்லி ரெண்டு ரெண்டு கண்டிப்பாக எடுத்து சாப்பிட்டுர்வோம் அது அப்புறோம் வாரத்துக்கு ஒருக்கா வேப்பிலையை அவித்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு பிள்ளைங்களுக்கு குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுத்துருவோம் வேப்பிலை ரொம்ப முக்கியம் அதாவது பிள்ளைங்கள் சாப்பிடாம இருந்தாலோ வீட்டில் யாரும் சாப்பிடாம இருந்தாலும் அது வந்து பசியை தூண்டும் சாப்பிட்டுட்டோன்னா இப்போ எல்லாேருமே வேப்ப மரத்தை வெட்டிக்கிட்டே வராங்க இனி வேப்ப மரமே இல்லாமல் ஆகிரும் போல் தோணுது அந்த வேப்ப இலைய நல்லா மஞ்சள் போட்டு அவித்து அது வாரத்துக்கு ஒருக்கா கொடுப்போம் அப்புறம் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து பெரிய ஆட்களுக்கு வாய்வு தொல்லை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வெள்ளைப்புட பாலில் உரித்து பாலில் நல்லா கொதிக்க வெச்சு அதை காய்ச்சி அந்த வெள்ளைப்புட தனியாக அள்ளி சாப்பிட்டுட்டு அந்த பாலை குடிச்சுருவாங்க அது ஒரு மெத்தெட் இருக்குது அப்படி இல்லைன்னா வெள்ளைப்புடுவ வந்து தணலில் சுட்டு இங்கே விறகடுப்பு நான் இருந்தோன்னால் தணலில் சுட்டு இல்லாட்டி கேஸில் சுட்டு அந்த சுட்ட அந்த பூண்டுப்பல்லை சாப்பிட்டுட்டு அப்படியே வெந்நீர் குடிச்சுருலாம் அது இருக்குது அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சையும் பூண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை பிழிஞ்சி அதை கொஞ்ச நேரம் வைச்சுருக்கணும் கொஞ்ச நேரம் வச்சுருந்து அது அப்புறம் என்ன பண்ணலான்னா வச்சுருந்தோன்னே கீழே உள்ள கக்கோன்னு சொல்லுவோம் கக்கோம் அப்படியே ஒரு வெள்ளை கலரில் ஒரு ஒரு திரண்டு ஒரு இது இருக்கும் அதை தூக்கி தூர அந்த மேலே உள்ளதை மட்டும் ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த திரண்டு வர்றதை வெள்ளை இதை வந்து தூர ஊற்றிருவோம் தூர ஊற்றிட்டு அந்த இதை லேசாக ரெண்டு உப்புக்கல் போட்டு அதை குடிச்சுருலாம் அதை குடித்தோன்னா அந்த புளிப்பு நிறைய புளி சேர்ந்து நம்ம டெய்லி புளி சேர்த்து சாப்பிட்டுட்டு இருக்கோமில அந்த புளிப்பு அந்த எதுவுமே அப்படியே நம்ம உடம்புல அது தங்காமல் அது போயிடும் அப்புறோம் இந்த சளிக்காக நிறைய என்ன பண்ணலான்னா இங்கே நல்லா கண்டங்கத்திரி தூதுவளை அப்புறம் சுக்கு மிளகு திப்பிலி அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இப்போ அங்கெல்லாம் இப் பெரிய பெரிய மா இதுலெயெல்லாம் யூஸ் பண்ணலாடி நாங்கள் கிராமத்தில் வந்து கட்டாயம் அந்த இது ஸ் சு சுக்கு மிளகு திப்பிலி அதிமதுரம் யூஸ் பண்ணுவோம் அப்புறோம் அந்த இது கண்டங்கத்திரி தூதுவளை அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்புறோம் ரொம்ப நாள்பட்ட சளி இருமல் இருந்துச்சுன்னா ஓமவல்லி இல ஓமவல்லி இலைய கசக்கினா அதில் வந்து சாறு மாதிரி வரும் அந்த சாறை எடுத்து அதை வந்து தேன் விட்டு அது குடித்தோன்னா அதுக்கு வந்து சளி இல்லாமல் இருக்கும் அப்படி நிறைய இருக்குது பிள்ளைங்கள் கட்டாயம் கீரை சாப்பிடணுன்ட்டு பிள்ளைங்களை அப்படி சொல்கிறோம் பிள்ளைங்களை கீரை சாப்பிடுங்க நெல்லிக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு அதை இது பண்ணிகிட்ருக்கோம் நிறைய க இது வேப்பிலை அதிகமாக சேர்ப்போம் வேப்பிலை எப்பவுமே வேப்பிலை அதிகமாக சேர்ப்போம் கருவேப்பிலை அதிகமாக சேர்ப்போம் அதனால் இந்த பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக கொடல் புழு பூச்சி வயிறுவலி அது வராமல் இருக்கிறதுக்காக அதை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்கிடுவோம்